பண்டிகையில் நீங்கள் செய்யும் சமையல் என்னென்னா பண்டிகையில் வந்து நாங்கள் செய்கிற சமையல் வந்து விளக்கு மாவு விளக்கு மாவு செய்கிறது வந்து அரிசியை ஊற வச்சு ஒரு ஒருமணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் ஆற வச்சு மிசினில் எடுத்துகிட்டு போய் அரச்சு மாவாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெல்லம் பாவு வெல்லத்தை உடச்சி பாவு காய்ச்சி வச்சுக்கணும் அதிலே எடுத்து மாவுலேயே எடுத்து ஊற்றி நல்லா கிளறி உருண்டை பிடிச்சு விளக்கு மாவு செய்வோங்க அதுக்கப்புறம் வந்து குளோப் ஜாமுன் செய்வேங்க குளோப் ஜாமுன் செய்ய மைதா மாவு குளோப் ஜாமுன் மாவு வாங்கி அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் போட்டு எடுத்தால் குளோப் ஜாமுன் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு செய்வேங்க அதுக்கு வந்து வெங்காயம் உரித்து வச்சுக்கணும் தேங்காய் திருவி வச்சுக்கணும் தக்காளி வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஆட்டி வச்சுருக்கணும் தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எல்லாம் இது பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டனை கொட்டி நல்லா வணக்கிட்டு அந்த மசாலா ஆட்டி வச்சுருக்கறதுலாம் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மட்டன் மசாலா போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இது பண்ணால் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிரும் இது வந்து பண்டைய காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பொருள்கள்